விழுப்புரம் மாவட்டத்தில் முக்கிய விவசாயப் பொருள்னு பார்த்தீங்கன்னா நெல்லு தான் நெல்லு தான் அதிகமாக வந்து விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கு நெல்லு விளை விளைச்சல் இருக்கிற அளவுக்கு நீர் பாசனமும் இருக்குது எப்போயிமே தண்ணிக்கு பஞ்சல்லாம தான் இருக்குது விவசாயத்துக்கு இங்கே இந்த மா விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து தான் மற்ற மாவட்டத்துக்கெல்லாம் நெல் வந்து கொள்முதல் பண்ணிட்டுருக்காங்க விழுப்புரம் மாவட்டத்திலே நெல்லு நெல்லுனா விழுப்புரம் மாவட்டம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது கால்நடைகள் பார்த்தீங்கன்னா நா ஆடு மாடு கோழி இப்படி தான் கால்நடைகளாக இருக்குது ஆடு மாடு வளர்க்கறதுனால பால் பால் கொள்முதல் அதிகமாக இங்கே நடந்துட்டுருக்கு சின்ன சின்ன ஃபேக்ட்ரீஸ்க்கெல்லாம் இப்போ மில்க் ஃபேக்ட்ரீஸ்க்கெல்லாம் இங்கேருந்து தான் பால் கொள்முதல் பண்ணிட்டுருக்காங்க ப நிறைய தோள் பொருட்கள்லாம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்தது நிறைய கம்பெனிஸ்க்கு அனுப்பிட்டுருக்காங்க தண்ணி பஞ்சம் இல்லாததுனால் விவசாயம் வந்து இன்னும் ந வளர்ந்துட்ருக்கு தமிழ்நாட்லேயே விவசாயி விவசாயம் ஃபேமஸ்ஸான இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா விழுப்புரம் தான்